அரிதான விஷ்யம் என்ன அப்படின்னா பூண்டு பல் பூண்டுன்னு சொல்வாங்கல்ல அந்த பூண்டு வந்துட்டு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அது வந்து ஒரு சில கிராமத்துலருந்து தான் கிடைக்கும் அதை அந்த கிராமத்துக்கே நாங்கள் நேரடியாக போயி அந்த பூண்டை வந்து வாங்கிட்டு வருவோம் ஏன்னா அந்த பூண்டில் உள்ள ஜீரண சக்தி அந்த ஜீரணம் ஆகிற இது வந்துட்டு எந்த பூண்டுலேயுமே கிடையாது பல் பூண்டுன்னு சொல்லுவோம் அதை அந்த பூண்டே வந்துட்டு பல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் இது தோல் எப்படி இருக்குனால் செக சிகப்பு கலரில் இருக்கும் அதோட தோல் அதனால வந்துட்டு அதை அப்படியே கூட நச்சிட்டு அப்படியே கூட போடலாம் அதனா அது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இது ஜீரண சக்திக்குள்ள ஒரு இது அது மட்டும் இல்லாமல் நம்ம காது வலி அப்படின்னாலும் நம்ம அந்த அந்த பூண்டை வந்து காதில் வெச்சோம் அப்படின்னா சீக்கிரத்தில் வந்து சரியாயிடும் நமக்கு